ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்கள்

சரி சரி தொண்டை இன்பெக்ஷன் ஆச்சுதா இல்ல இரும்மலா இருக்குதா எப்படி அதாவது தொண்டை தொண்டை கட்டி பேச முடியாத லெவலுக்கு இருக்குதா இப்போ இரும்மலா இருக்குதா ஆ ஆ கோல்டு கோல்டுலாம் ஒன்றும் இல்லைல்ல உங்களுக்கு கோல்டுலாம் ஒன்றும் இல்லை ஜலதோஷம் மாதிரி எதுவும் பிடிச்சி இருக்குதா சரி சரி ஆ ஆ

சரி சரி ஆமாம் மெடிசின் மெடிசின் எடுத்துகிறது தான் நல்லது உங்களுக்கு அதான் கோல்டு இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த கோல்டைய இப்போ இதில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி தொண்டக்கட்டும் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி இருக்குது

ஆ அது தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகியும் உங்களுக்கு பிவர் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன்

ஆமாம் ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி சொல்ற ஆ அதை தொண்ட புண்ணா ஆகிருக்கு உங்களுக்கு அதை இது இப்போ தண்ணி ஆமாம் தண்ணி இன்ஃபெக்ஷன் இதுன்ன அதை சாதரண சாதாரண எச்சில் கூட முழுங்க கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு

ஆமாம் அந்த மாதிரி கூட செய்யலாம் நீங்கள் ஆமாம் அப்போ அதாவது ஒரு டெம்ப்ரரியாக வந்துக்கிட்டு அந்த தண்ணியில் உப்புப் போட்டு ககுள் பண்ணீங்கன்னாக்கா அந்த தொண்டகுள்ள தண்ணி இறங்குற அளவுக்கு நல்லா தலையை தூக்கிட்டு ஆமாம் ஆமாம் அ அந்த மாதிரி பண்ணி பார்த்துடீங்களா சரிங்க சார் க்கா ஹலோ

ம் அதை நானும் மெடிசின் சொல்கிறேன் அதை வாங்கி யூஸ் பண்ணிகோங்க அதாவது இந்த மாதிரி டோக்கன் பண்ணிகோங்க தான் அந்த இத அது அது நானும் ஒரு மெடிசின் எழுத்திதரேன் அதில் அது அதில் தண்ணியில் கலந்து நீங்கள் வெந்நீரில் கலந்து அதையும் பெகுள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அ உப்பு போட்டு செஞ்சுக்கலாம் நீங்கள் உப்பு போகிறத விடா நான் மடிச்சி எடுத்துருக்கேன் அதான் நீங்கள் தண்ணியில் கலந்து ஒரு ஒரு ரெண்டு ட்ராப்பு விட்டு அந்த தண்ணியில் ஒரு ஒரு டம தண்ணியில் விட்டு அதை அ மாதிரி வாயில் வச்சு பண்ணிங்கனாக்கா அந்த உள்ள இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தால் கூட அது ஆறிடும் அது அதுக்கு போக டேப்லெட் தரேன் அந்த டேப்லெட்டையும் போட்டீங்கனாக்க ரெண்டு நாளில் சரி ஆகிடும் அது ஆ அ மாதிரி பார்த்தீங்க நான் உங்களுக்கு பே பண்ணிட்டு உங்களை திருப்பி காண்டக்ட் பண்ணுறேன் உங்களை ஆமாம் ஒரு ஒரு பத்து நிமிஷத்தில் காண்டக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த மெடிஷின் எழுதி தந்துறேன் உங்களுக்கு